தமிழ்நாட்டில் முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தா பிள்ளைங்களுக்கு படிப்பு தான் பாடத்திட்டத்தைலாம் குறச்சிட்டோன்னு சொல்கிறாங்க ஆனால் பிள்ளைங்களுக்கு இன்னமும் அது வந்து ரொம்ப சுமையாக தான் இருக்குது நம்ப வாய்க்குள்ளாரையே நுழையாத வார்த்தைங்கெல்லாம் பிள்ளைங்கள் படிக்க வேண்டியதாக இருக்குது அது வேறு மனப்பாடம் பண்ணி அதுங்க எழுதணும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் வீட்டு பாடம் கொடுக்கறதில்லன்னு சொல்கிறாங்க ஆனால் வீட்டு பாடம் தான் நிறையா இருக்குது அந்த பிள்ளைங்களுக்கு அதுக்கப்புறம் அதுங்க படிச்சு மனப்பாடம் பண்ணி எல்லாத்தையும் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுதுங்க இதுக்கு மாநில அரசு ஏதாவது முக்கியமான தீர்வு காணணும் புத்தகச் சுமைகள் ஏறிக்கிட்டே தான் போகுது ரொம்ப ஒன்றும் இறங்குன மாதிரி தெரியல அதுக்கும் கொஞ்சம் நல்ல எதாவது தீர்வு ப செய்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்